ம் எங்கள் உங்கள் பள்ளியில் லைப்ரரி இருக்கிறதா சிறு வயதில் நீங்கள் என்னென்ன புத்தகங்களை படித்தீர்கள் நான் சிறுபிள்ளையாக இருக்கும் போது காப்பனாமங்களம்ங்கிற பள்ளியில் ஐந்தாவது வரைக்கும்தான் நான் படிச்சுருக்கேன் அப்போ பூலோகம் சரித்திரம் தமிழ் கணக்கு வாய்ப்பாடு என்ற புக்குகளெலாம் படிக்க சொல்லுவாங்க படிச்சுருக்கேன் ஆனால் நான் ரொம்ப படிக்கிலை அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சுருக்கேன்